ஆ லைப்ரரியன் தான் பேசுகிறேன் நீங்கள் சொல்லுங்கள் மேடம்

புக்ஸ் வந்து தமிழ் நாவல் தமிழ் கவிதைகள் அப்பறம் வந்து ஹிஸ்ட்ரி புக்கு டிஎன்பிசி அப்டேட் புக்கு அப்புறம் தேவையான அனைத்து விதமான புக்ஸும் இருக்குதும்மா உங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் ஆ அதுக்கு வந்து நீங்கள் மெம்பர் ஆஃப் ஷிப்பில் தாம்மா சேரணும் நீங்கள் ப்ரொஸ்யூஜர் வந்து நீங்கள் வந்து டாக்குமெண்ட்டு கொடுக்கணும் அதாவது உங்கள் ஐடிங் கார்டு காலேஜ் ஐடிங் கார்டு ஒன்று ஃபோட்டோ ஆதார் கார்டு அட்ரஸ் வந்து தமிழ் நூலகம் சென்னை மெயின் ரோடு அரசு மருத்துவமனை எதிரில் விழுப்புரம் சண்டே மோஸ்ட்லி இருக்காது மேடம் வாரம் திங்கள்லேருந்து சனிக்கிழம வரைக்கும் இருக்கும் மேடம் டென் டு சிக்ஸு வரைக்கும் இருக்கும் நீங்கள் அந்த டைம் குள்ளே நீங்கள் வரலாம்

ஆ நாளைக்கு இருக்கும் மேடம் கண்டிப்பாக இருக்கும் மேடம் அதேமாதிரி நீங்கள் புக்கு நீங்கள் மெம்பர் ஆஃப் ஷிப்பில் பு சேர்ந்துட்டிங்கனா அந்த கார்டை வச்சு நீங்கள் வீட்டுக்கு புக்கை எடுத்துகிட்டு போனாலோ ஒரு வேளை தொலைஞ்சிட்டாலோ இல்லை கிழிஞ்சிவிட்டாலோ நீங்கள் அந்த புக்கு ரேட்டு என்ன இருக்கோ அது இந்த ரேட்டு இதுதான் நீங்கள் பே பண்ணி ஆகணும் மேடம் ஓகேங்களா ஆமாம் ஆமாம் அந்த புக்கிலே ரேட்டு வரும் இப்போ முன் நீங்கள் எடுத்துகிட்டு போகிற புக் வந்து ஒரு இரநூத்தி ஐம்பது ரூபா இருக்குது அது தொலைஞ்சி போச்சுனால் அதை நீங்கள் ஃபுல்லாக பேமெண்ட்டு பண்ண மாரி ஆகும் அது ஓ ஓகேங்களா ஓகே அதேமாதிரி ஒரு புக்கு இப்போ கார்டு வாங்கி ஒரு புக்கு வாங்கிறிங்கன்னா ஒரு ஃபிஃப்டின் டேஸ் குள்ளே திரும்பியும் அந்த கார்டு அந்த அதே புக்கு உங்களுக்கு வேணுனால் நீங்கள் அதை கார்டை காமித்து அதே புக்கு நீங்கள் ரினிவல் பண்ணி வாங்க்கிலாம் இல்லை எனக்கு வேறு புக்கு வேணும் அப்படின் நீங்கள் நினைக்கிறிங்கனா கா அந்த கார்டை வச்சு நீங்கள் வேறு அந்த புக்கை அவங்க கிட்டே கொடுத்துட்டு லைப்ரரி எங்கள் கிட்டே கொடுத்துட்டு நீங்கள் வேறு புக்கு வாங்க்கிலாம் ஓகே மேடம் ம் தேங்க் யூ மேடம்